நான் ஃப்ளிப்கார்ட்டில் டி ஷர்ட் ஆர்டர் பண்ணி இருந்தேன் நான் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவாங்க எல்லாேருமே என்னை திட்டினாங்க ஏன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இருந்த நேரில் போய் பார்த்து வாங்குகிற மாதிரி வராது குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு அப்புறம் ப்ராடெக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருகிட்டுமே கொண்டு போய் காட்டினேன் பரவாயில்லை நல்லா இருக்குது நல்ல ப்ராண்ட்டாகவும் இருக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு நான் நினைச்ச ஆர்டர் நான் எதை பார்த்து ஆர்டர் பண்ணினேன்னா எல்லாத்துலேயுமே ஒரே இன்ஷியல் கலரும் கூட ஒரே மாதிரி அதனால தான் நான் அதை ஆர்டரே பண்ணினேன் ஆனால் நினச்சத விட ஒரு மடங்கு அதிகமாக தான் வந்துச்சு எனக்கும் ரொம்ப சந்தோசமாக இருந்திச்சு போட்டோவில் பார்த்ததைவிட நேரில் பார்க்கும் போது இன்னமும் நல்லா இருந்திச்சு ரொம்ப சந்தோசமாக இருந்திச்சு எனக்கு அது அந்த டி ஷர்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாகவும் இருந்திச்சு